நான் வந்து படித்த ஸ்கூல் வந்துட்டு சென்மேரிஸ்ல தான் படித்தேன் தேவகோட்டையில் படித்தேன் அங்கே வந்துட்டு எனக்கு பிடிச்சதுனா மேம்ஸு டீச்சர்ஸு எல்லோருமே அங்கே வந்துவிட்டு எனக்கு பிடிக்கும் அங்கே வந்துவிட்டு நல்லா நேச்சுரலாயிருக்கு மரலாம் வந்துவிட்டு இப்புடில்லாம் வளக்குணும் அப்பிடின்னு சொல்லி கொடுப்பாங்க லீவ் டேஸ்லலாம் சும்மாயிருந்தோனா இப்போ இப்போ நம்ம பர்த்டே இந்தமாதிரி வருது அப்புடின்னா நீங்கள் வந்துவிட்டு ஒரு ஒரு செடி வாங்கி வீட்டில் வளருங்க அப்படின்னு எல்லோருக்கும் சொல்வாங்க ஸோ இந்தமாதிரி பர்த்டே வந்தாலும் ஃபிரண்டுக்கு பர்த்டே இந்தமாதிரி வந்தாலும் கிஃட்டாக பிரசன்ட் பண்ணுறது வந்துவிட்டு இதுமாதிரி மரங்கள் தான் நாங்கள் வந்து பிரசன்ட் பண்ணிருக்கேன் கிஃட்டாக அதுமாதிரி நிறையா வளர்த்துட்டு ஃபிரண்ட்ஸ்லாம் வந்து சொல்வாங்க நீ கொடுத்த மரம் வந்துவிட்டு இப்போ நல்லா பெருசாகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்வாங்க அதுக்காகவே நம்ம போய் அவங்க வீட்டில் பார்த்து ஜாலியாக அதை ஒருநாள் என்ஜாய் பண்ணி அதல்லாம் நல்லாயிருக்கும் ஸ்கூல் லைஃப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அங்கே உள்ள மேம்ஸும் ரொம்ப ஃபிரண்ட்லியாக பழகாமல் காலேஜ் டேஸ்லலாம் மேம்லாம் ஃபிண்ட்லியாக பழகுவாங்க இப்போ ஸ்கூல் டேஸில் வந்துவிட்டு ரொம்ப ஃபிரண்ட்லியாக பழக மாட்டாங்க ஏன்னா நம்ம படிக்கமாட்டோம் அப்படின்றத்துக்காக அந்த ஒரு ரீசனுக்காக வந்துவிட்டு எப்பப்போ எப்படி இருக்கணும் அப்படிங்குறத வந்துவிட்டு இது பண்ணுவாங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் இப்போது வந்துவிட்டு இங்கேலாம் காலேஜ்லேலாம் கலர் டிரெஸ் தானே வியர் பண்ண சொல்கிறாங்க ஸ்கூல்லலாம் வந்துவிட்டு நமக்கு யூனிஃபார்ம் தான் கொடுப்பாங்க அதை போட்டு ரெட்டை ஜட பிண்ணி ஐடி கார்டு போட்டு அதெல்லாம் நினைக்கையில ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கூல் லைஃபை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஃபிரண்ட்ஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்றம் வந்துவிட்டு ஸ்டடி கிளாஸ் மட்டுமில்லாம எக்ஸ்ட்ரா வந்து நிறையா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்ட்டிவிட்டீஸ்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க ட்ராயிங் கிளாஸு நீடில் ஒர்க் கிளாஸு கேம்ஸ் அவரு இதுமாதிரி நிறையாருக்கும் ஒன் வீக்குக்கு டூ கேம்ஸ் ஹவராவுது இருக்கும் மார்னிங்கும் இருக்கும் ஈவினிங்கும் ஒரு ஹவருக்கும் ஜாலியாருக்கும் அது எப்படி என்ஜாய் பண்ணுறது தெரியாத கேம்ஸ்லாம் ஃபிரண்ட் கிட்டே கேட்டு தெரிஞ்சிக்கிறது அதுமாதிரி ஜாலியாயிருக்கும் அப்றம் வந்துவிட்டு பேரன்ட்ஸ் மீட்டிங்னு சொல்வாங்க இதுமாதிரி இந்த வீக் வந்துவிட்டு எக்ஸாம் முடிஞ்சோடன உங்கள் எல்லோருக்கும் பேரன்ட்ஸ் மீட்டிங் இருக்குப்பா அப்படின்னு சொல்வாங்க அது சொன்னோனே அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே பக்குபக்குனுருக்கும் அய்யோ மேம் கிட்ட என்ன சொல்ல பேரன்ட்ஸ் கிட்ட என்ன சொல்ல போகிறாங்களோ அம்மா கிட்ட என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு பயமாயிருக்கும் ஏன்னா கிளாஸில் லாஸ்ட் பென்ச்சில் உக்காந்து விளாட்றது அரட்டை அடிக்கிறது இதுமாதிரி எதாவது பண்ணிட்டிருக்கறது ஸோ என்ன சொல்வாங்களோ அப்படின்னு ரொம்ப கன்பியூசாயிருக்கும் பார்த்தா அப்புடில்லாம் லாஸ்ட்டில் நாங்கள் ரொம்ப எதிர் பார்ப்போம் பார்த்தா லாஸ்ட்டில் மொக்கையாக முடிஞ்சுடும் மேம் எதுவும் சொல்லமாட்டாங்க நல்ல பொண்ணு நல்லா படிப்பாள் அப்படின்னுதான் சொல்லுவாங்க அப்படிதான் இருக்கும் ஆனால் நல்லா படிப்போம் கேங்குனாலே நல்லா படிப்போம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லோரும் ஸோ ஆனால் நாங்கள் வந்துவிட்டு ரொம்ப பயந்துகிட்ருப்போம் ரொம்ப சேட்டை பண்ணுறோம் அப்படின்னு எதுவும் சொல்லிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டுருப்போம் ஆனால் அப்புடில்லாம் இல்லை எதுவு ம் சொல்ல மாட்டாங்க நல்லா ஜாலியாயிருக்கும் ஸ்கூல் லைஃபு தண்ணிலாம் எப்படி சேவ் பண்ணுறது மரம் எப்படி வளக்கிறது எல்லாம் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க இப்போ சாப்பிட்றோம் அப்படின்னா அதை வந்துவிட்டு கீழே சிந்தக்கூடாது டவல் வச்சு தான் சாப்புடணும் அது சிந்தினா எறும்பு வரும் அப்படி இப்படின்னு நிறையா இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க டிசிப்ளின் தான் முதல்ல முக்கியம் அதுக்கப்புறந்தான் நமக்கு படிக்கிறது அப்புடின்னு ஓயாமல் எல்லா மேமும் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டேருப்பாங்க அதைதான் நான் லைஃப் ஃபுல்லாக வந்துவிட்டு இன்னும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ஸ்கூல் லைஃப் தான் ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்